மாவட்டத்தில் பண்ணாரியம்மன் திருக்கோயில் உள்ளது இந்த திருக்கோயிலில் நம்ம ஈரோடு மாவட்டம் அல்லாமல் பல மாவட்டங்களில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்து கொண்டு போகிறார்கள் மைசூர் ஆந்திரா கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களில் இருந்துமே நமது பண்ணாரியம்மன் புகழ் இருக்கிறது அதனால் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணி போகிறாங்க அது நம்ம ஈரோடு மாவட்டத்துக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது